கிராமப்புறம் கல்வி முறையின்னால் இப்போ வந்து ஒரு கிராமத்திற்கு அப்போதெலாம் வந் அந்த காலத்தில் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் தான் இருக்கும் அந்த ஸ்கூலில் தான் எல்லோரும் படித்தாங்க படித்தாங்கா இப்போது எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து அந்த காலம் வரைக்கும் அந்த தொடக்கப்பள்ளியில் தான் படித்தோம் தொடக்கப்பள்ளி வந்து அதுதான் அந்த தொடக்கப்பள்ளி கிராமப்புறத்தில் எப்போதுமே ஒரு கிராமம்னாலே அந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூல் தான் இருக்கும் அந்த ஸ்கூல் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அந்த ஒரு ஸ்கூலில் தான் தொடக்கப்பள்ளி படிப்பாங்க அதை மாடி மேல்நிலை பள்ளியுமே ஒன்று தான் இருக்கும் அந்த ஒன்றுத்துல தான் எல்லாம் படிச்சு முன்னேறி பெரிய பெரிய கலெக்ட்லாம் ஆகிருக்காங்க அந்த தொடக்கப்பள்ளியில் படிச்சு ஊர் கிராமப்புறத்துனாலே ஒரு கிராமப்புறத்துக்கு ஒரு ஸ்கூல் தான் இருக்கும் அந்த ஸ்கூலில் வந்து சின்ன பசங்களெலாம் அழுது ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் போகும் சின்ன பசங்களெலாம் அழுவும் தான் பட் ஆனாலும் ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டு வந்துடுவாங்க பேரன்ட்டு பெற்றோர் விட்டுட்டு வருவாங்க அப்பிடியும் பசங்கள் அழும் பசங்கள் அழும்போது ஸ்கூலில் விட்டுட்டு டுவெல் தேட்டிக்லாம் லஞ்சு முடிஞ்சு கூட்டிகிட்டு வருவாங்க ப பெற்றோர் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும்போது எல்லோரும் அங்கே தான் படிச்சு வந்திர்ப்போம் நா நம்மளுமே இங்கே ஒரு கிராமம் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும்போது அந்த தொடக்கப்பள்ளி அங்கே முடிச்ட்டு அதுக்கப்புறோம் சிட்டிக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதான் கிராமப்புற கல்வி கிராமத்தில் எல்லாமே ஒரு பொட்டிக்கடைக்கூட அந்த கிராமத்தில் இருக்காது நம்ம அந்த சிட்டியில் தான் எல்லாருமே வந்து வாங்குற மாரிருக்கும் இப்போதும் அப்படி தான் இருக்குது கிராமம் ஒரு சில பக்கம் கிராமத்தில் எதுவுமே இல்லை சிட்டியில் தான் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கு ஒரு அவசரத்துக்கூட ஒரு மருத்துவமனை கூட அந்த கிராமப்புறத்தில் இல்லாமல் தான் இருக்குது எல்லாமே சிட்டியில் வந்து பார்த்துக்கற மாதிரி தான் இருக்குது